ஹலோ ஓலா கேபா நான் கோபிசெட்டிபாளையத்துலருந்து கால் பண்ணுறன் எனக்கு வந்து திருப்பரங்குன்றம் போகனும் எவ்வளோ வாங்குவீங்க மூவாயர்ரூவாயா கொஞ்சம் கம்மி பண்ணலால சரி ஓகே ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயா ஓகே நாங்கள் வந்து கோபிசெட்டிபாளையம் கச்சேரிமேட்டில் இருக்கோம் எனக்கு வந்து பன்ணென்டாந்தேதி கண்டிப்பாக கார் வேணும் நீங்கள் கொஞ்சம் கொண்டு கொண்டு வந்துற முடியுமா நாங்கள் நாலு பேர் போனுங்க திருப்பரங்குன்றம் கிலோ மீட்டருக்கு எவ்வளோ ஓகே எனக்கு பன்னெண்டாந்தேதி போகனும் கரெக்ட்டாக கொண்டு வந்துருறிங்களா நல்ல ட்ரைவராக பார்த்து அமுச்சிவைங்க பதிமூனாந்தேதி ரிட்டர்ன் வர மாதிரிதான் இருக்கும் ஓகே தேங்க் யூ